எங்கள் ஏரியாவில வந்து ரெண்டு பேங்க் இருக்கு எஸ்பிஐ அண்டு ஸ்டேட் பேங்க் இருக்கு இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்கியூர்டாக இருக்கும் நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்யிருக்கும் இதில் வந்து அது இது இப்போ லோன் விஷியத்தை இது பண்ணா இண்டியன் பேங்க் எல்லாரும் நல்ல சொல்லுவாங்க எப்பயுமே சர்வர் டவுனாகாம இருக்கும் ஒரு நல்ல பேங்குன்னா வந்து ஸ்டேட் பேங்குதான் அதனால இது ரெண்டுமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எங்கள் ஏரியாவில வந்து